நாங்கள் ஆன்லைனில் வந்து ஒரு சுடிதார் ஆட்ரு பண்ணி இருந்தோம் அது நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது கலர் காமினேஷன் எல்லாம் நல்லா இருந்தது ஃபோட்டோவில் பார்க்கும் போது பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லி ஆயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுத்து ஆட்ரு பண்ணியிருந்தோம் ஆனால் வீட்டுக்கு ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு டெலிவெரி ஆனால் போது பார்த்தா அது வந்த பின்னாடி பிரிச்சு பார்த்தா நிறைய உள்ளே மடிச்சி வைச்ச இடத்துயெல்லாம் டேமேஜி கலர் போயிருக்குது ப்ரிண்ட்டு போயிருக்குது ஸ்டிச்சஸ் கூட ஒழுங்கில்லாம இருக்குது ரொம்ப மோசமாக இருந்தது அதுனால் ஆன்லைனில் ஆட்ரு பண்ணி வாங்கிறது ரொம்ப வேஸ்ட்டாகதான் போகுது நம்ம வேணுனால் நாமளே போய் நாலு கடை ஏறி பார்த்து நல்ல பொருளாக தேர்ந்தெடுத்து நமக்கு தேவையானது தேவையான சைசு ஃபிக்சிங்யெல்லாம் பார்த்துட்டு வாங்கிகலாம் நம்ம ஆன்லைனில் பார்த்தம்ன்னா அது ஒழுங்காகவே வர மாட்டங்குது அதனால ஆன்லைனில் வாங்கிறதான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்குது நீங்கள் எதுவும் அப்படி ஆன்லைனில் வாங்கிற மாதிரி இருந்தால் நல்ல செக் பண்ணிவிட்டு வந்தா ரிட்டன் பண்ண முடியுமா அந்த மாதிரிலாம் விசாரிச்சுகிட்டு வாங்குங்க அது அப்போதான் நல்லதா இருக்கும்